எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயோனா குக்கிங் தான் குக் பண்ணும் போது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் அதனால எனக்கு குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும் எதனால் குக்கிங் வந்துட்டு ரொம்ப பிடிச்சதுனா சின்ன வயதில இருந்து அப்போ அதாவது சமைக்க தெரிஞ்ச ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப ஒவ்வொரு ரெசிபியாக ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டரா சமைக்கிற அளவுக்கு வந்திருக்கேன் இன்னமும் பெட்டராக சமைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு குக்கிங்ல எது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக பண்ணுவேன் அப்படினா நாண்வெஜிடேரியன் கொஞ்சம் நல்லா பண்ணுவேன் வெஜிடேரியனும் பண்ணுவேன் நான்வெஜிடேரியனும் பண்ணுவேன் அது சமைக்கும் போது வந்துட்டு ஒரு ம ஒரு மைண்ட் வந்து ரொம்ப ரிலாக்ஸ்ஸாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டாக சமைக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் எது எது எது எது அட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து சமைக்கிற மாதிரி இருக்கும்

ஸ்கூல் லைஃப்ல வந்துட்டு ஸ்கூல் டேஸ் வந்துட்டு எல்லாருக்குமே மெமரபிள் டேஸ் தான் ஸ்கூல் லைஃப்ல நம்ம அப்போது தான் ஃபஸ்ட் ஸ்கூல் போகிறோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு நிறைய ஹேப்பியஸ்ட் மூமண்ட் அதாவது எல்லாரோட லைஃப்லையும் ஸ்கூல் லைஃபுங்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் எனக்கும் அப்படி தான் ஸ்கூல் லைஃப்ல வந்துட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்பப்போ சேட்டை பண்ணிக்கிட்டு அப்பப்போ அடி வாங்கிட்டு எனக்கு வந்து ஸ்டாஃப் எல்லாருமே நல்லா சொல்லிக்கொடுத்தாங்க நாங்கள் வந்துட்டு எல்லாருமே குளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா மூணு பேர் இருந்தாங்க அதெலாம் எப்பவுமே மறக்க முடியாத நாட்கள் தான் ஸ்கூல் நினைவுங்குறது